கிராமங்கள்லெல்லாம் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிவிட்டு பொழுது போக்குக்காக நிறைய விளையாட்டுலாம் விளையாடுவாங்க அதில் வந்து பல்லாங்குழி நொண்டி கண்ணாபூச்சி ஓடிபிடிச்சி இது மாதிரி விளையாட்டுக்கள்லாம் நிறைய விளையாடுவாங்க அதுல வந்து வேடிக்கை பார்க்கணுன்னு நம்ம நினச்சாலும் வேடிக்கை பார்க்க முடியாது ஏன்னா விளையாடணும் அப்படிங்குற ஒரு ஆர்வம் அதுலையே இருக்கும் அது மாதிரி கிராமங்களில் விளையாடும் போது ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் நல்லா சிரிப்பாகவும் நல்லா ஜாலியாக இருக்கும் அதுனாலயே நம்ம விளையாடுறதுக்கு அதில் ஆர்வமும் வந்துவிடும் நமக்கும் வேடிக்கை பார்க்குணுன்னு நினச்சாலும் நமக்கு அதில் ஆர்வமும் வந்துவிடும் அதனால எனக்கு வந்து நொண்டி பிடிக்கும் ரொம்ப நல்ல நான் விரும்பி நொண்டி விளாடுவேன் இல்லைனா பல்லாங்குழி விளாடுவேன்